ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதினெட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு பத்தொன்போது ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு